எனக்கு தக்காளி சாதம் லெமன் சாதம் சாம்பார் சாதம் எல்லா சாம்பாரும் எனக்கு நான் நல்லா செய்வேன் அதில் மோஸ்லி சாம்பார் சாதம் வந்து பருகு வேகு பருப்பு வேக வச்சு காய் எல்லாம் அரிஞ்சு போட்டு குழம்பு வச்சிட்டா எனக்கு வேலை முடிஞ்சிடும் இதே நான்வெஜ்ஜாக இருந்தால் அதை கிளீன் பண்ணி எடுக்கவே எனக்கு டைம் ரொம்ப ஹெவியாக ஆகிடும் அது இல்லாமல் நான்வெஜ் பொறுத்த அளவுக்கு அம்மியில் அரைச்சி குழம்பு வச்சா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சூப்பரா இருக்கும் அம்மியில் அரைச்சி அம்மியில் அரைச்சி அதன் பிறகு குழம்பு வச்சி அதுக்கு ஹெவி டைம் ஆகிடும் இதுவே ஒரு தக்காளி சாதன்னா பாருங்க நம்ம எல்லாமே எல்லாமே வெங்காயம் தக்காளி எல்லாமே ஒரே இதுவாக போட்டு சாதம் தண்ணி எல்லாம் கரெக்டாக தண்ணி வச்சி சாதம் வச்சிட்டா நமக்கு வேலை சட்டுனு முடிஞ்சுடும் பிரியாணி செய்யறதுனால் கூட நான்வெஜ்ஜில் கஷ்டம் தான் ஏன்னா அதுக்கு தக்காளி வெங்காயலாம் கட் பண்ணி அப்ளை பண்ணிக்கிட்டு திருப்பி அந்த நான்வெஜ்ஜு கிளீன் பண்ணி அலசி அதில் அதுக்கப்பறம் போட்டு அது செய்கிறது அது க கஷ்டம்